அருள் காய்கறி கடையா நான் வந்து இங்கே வேளாங்கண்ணிலருந்து பேசுகிறேன் எங்கள் வீட்டில் நாளைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் காய்கறி வாங்கணும் அதை ஆ எனக்கு வந்து அதான் ஃப்ரெஷ்ஷாக தான் வேணும் இப்போ நீங்கள் நாளைக்கி காலையில் உங்களுக்கு வரும்ல அந்த மாதிரி ஸோ அது ரே ரேட்டு வந்து எப்படி இருக்கும் ஒரு கிலோ வெங்காயம் எவ்வளோ இருக்கும் ஒரு கிலோ தக்காளி இப்போ நாங்கள் வந்து அதிகமாக வாங்குவேன் இப்போ பத்து கிலோ இருபது கிலோலாம் வாங்குறோம் அப்படினா குறைக்க மாட்டிங்களா ஐம்பதுருவா நாற்பத்துருவா தான் குறைப்பிங்களா ஆ எனக்கு அதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் வேணும் அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக

ஆ அது தெரியுது இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் அதிக அமௌண்ட்டில் வேணுன்றதுனால கேட்குறேன் அதனால் கொஞ்சம் பார்த்து குறச்சி கொடுங்க நான் பில்லு அனுப்புறேன் நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சிட்டிங்கனா நாங்கள் எங்கள் வீட்லருந்து வந்து வாங்கிப்பாங்க ஆ ஆ நாங்கள் ஆ சரி சரி நான் அப்போ உங்களுக்கு அட்ரெஸ் அனுப்பிவிட்றேன் அட்ரெஸ் அனுப்பிவிட்றேன் நீங்கள் வந்து பில்லு மட்டும் எனக்கு ஒரு தடவை ரஃப்பாக நீங்க இது பண்ணி அனுப்புனிங்கனா நான் உங்களுக்கு இது பண்ணுவேன் சரியாக ஆ சரி மா ரொம்ப நன்றிமா ம் ம்